ஹலோ

ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் பண்ணிக்கலாங்க

ஆ ஆளுங்கலாம் நிறையா இருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறிங்களோ பண்ணித்தரேன் பண்ணிக்கலாம் குயிக்கா பண்ணிகலாங்க ம் பண்ணிக்கலாங்க அது நீங்கள் மொத்தமாகவும் பேசிக்கலாம் சதுரடி கணக்காகவும் பேசிக்கலாங்க மொத்தமாக வந்து நீங்கள் ஒரு சதுரத்துக்கு வேணும்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வருங்க இல்லை லேபரா வேணும் அப்படின்னா லேபர் மட்டும் கொடுத்துட்டா நீங்கள் மெடீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சிருபா கொடுத்தா லேபர் கொடுத்துட்டா போதுங்க ஒரு சதுரத்துக்கு சரிங்க ஆ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா போதுங்க ஆளுங்கலாம் நிறைய கை வசம் வச்சுருக்குறோம் நீங்கள் குவிக்காக முடித்து கொடுத்தர்றோம்

நீங்கள் சொன்னீங்கன்னால் நானே வந்து உங்களை பார்த்துக்கறேன்னே ஆ சரி அனுப்புங்க சரிங்க ஆ நீங்கள் மொத்தமாக காண்ட்ரக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துறேங்க நீங்கள் என்னென்ன கேட்குறிங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துறேங்க இல்லை நீங்கள் மெட்டீரியல் வாங்கி குடுத்துட்டிங்க அப்டின்னா எங்களுக்கு லேபர் கொடுத்துட்டாலும் அதை மாதிரி பண்ணிக்கறேங்க ரெண்டும் ஒன்று தான் பாருங்க மொத்தமா நீட்டா பண்ணி தரேன் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தமாதிரி உங்களுக்கு பண்ணித்தரேன் எல்லா வேலையும் முடித்து கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆமாம் நீங்கள் வீடோட கடைசியில் சாவி கொடுக்கறதோட சரி உங்களுக்கு ஆ எல்லா வேலையுமே டைல்ஸ்ஸு வொயரிங்கு கதவு ஜன்னல் எல்லாம் உங்களுக்கு வீடுனாவே உங்களுக்கு எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டா ஃபினிஸிங் பண்ணி சாவியை கையில் கொடுத்துடுவோம் ஆ அது உங்களுக்கு ஆட்போர்டு ஆட்போர்ட் செட் பண்ணிக்கலாங்க அது வ வ கூட்டிகிட்டு வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்தமாதிரி அது எக்ஸ்ட்ரா எல்லா வேலையும் முடித்து கடைசியாக இது பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறிங்களோ அதை செஞ்சுக்கலாம் ஆ பண்ணிகலாங்க எல்லாம் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ சொல்லுங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் கூட வாங்க வந்து சூஸ் பண்ணி கொடுங்க பண்ணிக்கலாம் நீங்கள் கூட வந்தீங்கன்னா போதும் ஆ அது நீங்கள் வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கொடுங்க அதையவே நாங்கள் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து ஒட்டி கொடுத்தர்றோம் ஆ சரி வணக்கம்

இதெல்லாம் பேசி